ஆ நாங்கள் ஆ ஹேர் ஸ்டைலர்ஸ் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டி இருக்குது புக் பண்ணலாமா ஆக்சுவலாக ஒரு ஒரு வெட்டிங் பார்ட்டிக்கு போகணும் நெக்ஸ்ட் வீக் ஸோ அதுக்கு ஒரு ஹேர்டூ எனக்கு பண்ணணும் எந்த மாதிரி ஆஃபரெலாம் உங்கள்ட்ட லைக் பர்ஸ்னல் அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஏத்துப்பீங்களா இல்லை கடைக்கு மட்டுந்தான் நேரில் வரணுமா ஓ ஓகே ஓகே ஆ நீங்கள் எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறீங்க ஆ என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் ஷாட் தான் வித் ஆ ஷாட் அண்ட் ஸ்ட்ரைட் ஹேர் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் அந்த லாங் ஹேர் அந்த மாதிரி இல்லை எனக்கு கட்டிங் ஸ்டைல் ரெண்டுமே தேவை ஓவல் ஓவல் நினைக்குறேன் ஓவ் ஓகே ஓகே ஓகே ஃபைன் ஓகே அப்போ நான் இப்போது நான் இது நேரடியாகவே நான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கிறேன் ஆ நெக்ஸ்ட் வீக் மண்டே ஆ புக் பண்ணிக்கலாமா ஆ ஈவ்னிங் ஃபைவ் ஓகேவா ஓகே நான் என்னோடய டீட்டெல்ஸ்ஸை இப்போ சொல்லவா இல்லை உங்களுக்கு மெயில் ஐடி எதுவும் வச்சிருக்கீங்களா நான் அனுப்புகிறதுக்கு ஓ ஓகே தேங்க் யூ